கலை மற்றும் கலாச்சாரத்தை பற்றினா இப்போ வந்து அரசுக் கல்லூரியில் அரசுக் கல்லூரியில் அரசுப் பள்ளியில் அந்த மாரி எல்லாம் இப்போ வந்து கேர்ள்ஸுக்கு வந்து கோலாட்டம் அப்புறம் பரதநாட்டியம் இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்துகிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு கலாச்சாரத்தை வெளிப்படுத்தறதுக்காக தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை வெளிப்படுத்துறதுக்காக நம்மளோட உள்ளூர் கலைஞர்கள் வந்து எல்லாருமே வந்து அது முயற்சிப் பண்ணி அந்த வழிகளில் செயல்பட்டுட்டுருக்காங்க